எனக்கு சின்ன வயசுலேந்தே பார்த்தீங்கனா எனக்கு வந்து பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை ஆனால் அடுத்தவங்க பேசி பாடுறதை கேட்க கேட்க தான் அது மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வந்து அதிகமாக வந்துது அவங்க பேசுகிற அந்த வாய்ஸை கேட்டு கேட்டு தான் நம்பளும் பாடணும் நம்பளுக்கும் பா நம்ப பாடுனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச கொஞ்சமாக இந்த டீவியில வரதுல கூட சேர்ந்து பாடுறது அதை மாதிரி பாடி பாடி என்னோடைய குரல் வளர்த்த நான் வந்து மேம்படுத்திக்கின அதற்கப்பறம் வந்து அதுவே எனக்கு ஒரு ஹாபியாயிடுச்சு அது வந்து என்னுடைய பெரிய ஒரு பொழுதுபோக்காக இருந்துது எப்போவுமே எனக்கு பாட்டு கேட்கறதும் பிடிக்கும் பாட்டு பாடுறதும் ரொம்ப பிடிக்கும்